புற்றுநோய் இதய நோய் போன்ற சிகிச்சை பார்த்திங்கன்னா எங்களுக்கு இருக்குது வசதி இருக்குது பக்கத்திலே வந்து திருப்பூருக்கு ஜிஹெச் இருக்குது திருப்பூர்ல முடியல அப்படின்னா கோயமுத்தூர் ஜிஹெச்சிக்கு கொண்டு போவாங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஆனால் புற்றுநோய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ரொம்ப கொடிய நோய்ன்னு தான் நான் சொல்லுவேன் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா புற்றுநோய் வந்தவக வந்து டயாலிசிஸ் தான் செய்கிறாங்க மலிவானவை அப்படின்னு சொல்ல முடியாது புற்றுநோய் வந்து மலிவானவை அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது டயாலிசிஸ் பண்ணி நம்ம கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணுறாங்க பண்ணிகிட்டு அவங்க படுக்கையிலையே தான் இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களால நார்மலா எல்லாத்த மாதிரி எல்லாம் வேலை செய்ய முடியாது எதையுமே துணிந்து எங்கேயும் போக முடியாது வர முடியாது அவங்களுக்கு வந்து கூட ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது புற்றுநோய் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து எப்படியோ நல்லா இருந்தாலும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா அந்த புற்றுநோய் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா பாதிச்சிருது பாதிச்சு அது நாளடைவில் என்னாயிருது அப்படின்னா இந்த புற்றுநோய் ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருது அப்புறம் அவங்களை பார்த்தாவே வந்து ஒரு சில புற்றுநோய் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் விழுந்து உடம்பு ரொம்ப மெலிந்து அவங்க ஆள் இருக்கிற விதத்தை மாதிரி வேற மாதிரி தோற்றம் அளிக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால் வந்து டயாலிசிஸ் செய்கிறாங்க மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சிலர் போய் டயாலிசிஸ் செய்கிறாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை போய் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு நாட்கள் தான் கடந்துகிட்ருக்கறாங்களோ ஒழிந்து அவங்க வந்து கரெக்டான இதில் வந்து சிகிச்சை பண்ணி நல்ல விதமாக இருப்பாங்களா அப்படிங்கிறத வந்து கேள்வி குறியாக தான் இருக்குது எனக்கு தெரிந்து புற்றுநோய் இருக்கிறவங்கள நிறையா பேர் நான் கேள்வி பட்டுக்கிறேன் நாள் அடைவில் நாள் அடைவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து படுக்கையிலையே இருந்துகிட்டு ஒரு ஆறு மாதம் நல்லா இருக்கிறாங்க அப்புறம் ஒரு ஒன்றரை வர்ஷம் ரெண்டு வருஷம் படுக்கையிலையே இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா அவங்க ஓ உடம்புனாலும் மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க இறந்து போயிடாங்க அப்படி சூழ்நிலை தான் நாம் பார்க்கறோம் எங்களுக்கு பார்க்கறக்கு வசதி எல்லாம் இருக்குது வசதி இருந்தாலுமே அது எந்தளவுக்கு நம்ம நீடித்து அவங்க இருப்பாங்கள் அப்படிங்கிறத வந்து கேள்விக்குறி தான் அவங்க ஒரு சில நாள்ல வந்து ரொம்ப மனதளவில் படுக்கையிலேயே இருக்கிறதுனால பலது எல்லாம் யோசனை பண்ணிகிட்டு நம்ம இன்றைக்கி பிழைப்போமா நம்ம வாழ்வோமா நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படி இப்படின்னு அந்த மனநோய் வந்து அவங்களை என்ன ஆயிருதுனால் சீக்கிரம் படுக்கைக்கு ஆளாக்கி சீக்கிரம் அவங்களை இறந்து தான் போயிடுறாங்க அப்படி தான் நான் நான் சொல்லுவேன் அதை பற்றி